ஆ ஆமாம் என்ன பண்ணணும் என்ன வேணும் ஓகே

ஸ்டிச் ப ஓ ஆன்வல்டே ஆன்வல்டே ஃபங்ஷனுக்காண்டி ஸ்டிச் பண்ணணும் ஓகே ஒரு குழந்தைங்களா இல்லை எப்படி எல்லார்க்கும் பண்ணணுமா எத்தனை பேர் ஓகே சரி டிசைன்லாம் வச்சுருக்கீங்களா இல்லை நான் க என்னோடய டிசைன்ஸ்ஸை காமிக்கட்டுமா ஓகே

ஓகே

ஓகே மேம் இப்போ கிட்ஸ்ஸுன்னு சொல்லும்போது நம்ம அவ்வளோக இது வாங்க ம முடியாது அமௌன்டு வாங்க முடியாது இப்போ நம்ம வந்து கம்மியான டேஸ்லயே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியும் கொடுத்துறலாம் நூறு பேருங்குறீங்க இப்போ எடையில் எவ்வளோ நாள் இருக்கு ஒரு டொன்ட்டி டேஸ் இருக்குமா டொன்ட்டி ஃபை டேஸ்ஸா ஓகே ஓகே ஓகே ஓகே மேம் ஒன்றும் ப்ரச்சனை இல்லை இப்போ வந்து ஒரு பிள்ளைங்கள் எ ஒரு பிள்ளைக்கு வந்து தௌசண்ட் ருப்பீஸ் வாங்கலாம் ஏன்னா ஆன்வல்டேங்கும்போது அதுக்கான டிசைன்ஸ் அப்படிதான் வரும் அப்போ வந்து நூறு பேர் சொல்லும் போது ஒன் லேக் வரும் அது உங்களுக்கு ஓகேயான்னு பார்த்துக்கிருங்க எனக்கு ஒன்றும் ப்ரச்சனை இல்லை உங்களுக்கு டொன்ட்டி ஃபைவ் டேஸ்ஸுங்குறீங்க நான் டொன்ட்டி ஃபைவ் டொன்ட்டி டேஸ்லயே உங்களுக்கு வந்து அதை முடிச்சுக் கொடுத்துருவேன் ஏன்னா நம்ம கிட்ட ஆளுக இருக்காங்க ஸோ நீங்கள் சொல்லுற டயத்துக்குள்ளே என்னால் முடிச்சுக்கொடுக்க முடியும் உங்களுக்கு அமௌன்டு வந்து சரியான்னு பார்த்துக்கிருங்க ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே தேங்க் யூ